ஆமாம் நான் கிரிக்கெட் பார்ப்பேன் மிகவும் பார் மிகவும் பிடித்தமான விளையாட்டு கிரிக்கெட்டாகும் நான் சிறுவயதில் இருந்து கிரிக்கெட் மிகவும் பார்ப்பேன் வீட்டிலோடு எல்லாருடையும் சேர்ந்து கிரிக்கெட் பார்ப்பேன் எனக்கு மிகவும் பிடித்த ப்ளேயர் வந்து டோனி அவரு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்னேஷ்னல் கப்பு வாங்கி கொடுத்தனால அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி நம்மளுக்கு ஐபிஎல் டீம் பார்த்தீங்கனா சிஎஸ்கே டீம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதேமாதிரி நம்ம இப்போ ஐபிஎல் டைட்டில் வின்னருமே சிஎஸ்கே தான் அதேமாதிரி ஆர்சி டீம் ஆர்சிபி டீமும் எனக்கு பிடிக்கும் அதேமாதிரி சிஎஸ்கே டீம்மில் டோனி இருக்குறதனால எனக்கு டோனியை மிகவும் பிடிக்கும்